இந்தியாவில் இந்தியாவை நீங்கள் வந்து சுற்றிப் பார்க்க கூட்டிட்டு போனால் இந்தியாவில் எந்தெந்த இடோல்லாம் எனக்கு பிடிக்குமோ அந்த இடத்தெல்லாம் வந்து நான் புகைப்படம் எடுப்பேன் வந்து இந்தியாவில் வந்து தாஜ்மஹால் புது டெல்லியில் வந்து டெல்லியில் வந்து கோட்டை இன்னும் வந்து கோயில்கள் பிரசித்திப்பட்ட கோயில்கள்லாம் வந்து பார்த்தா அந்த இடத்தெல்லாம் வந்து புகைப்படம் எடுப்பேன் இன்னும் நிறைய விலங்குகள் இன்னும் நிறைய இடத்துல வந்து கோயில்கள் பிரிசித்தி பெற்ற கோயிலுகள் எல்லாமே வந்து புகைப்படம் எடுப்பேன் டெல்லி இன்னும் டெல்லியில் வந்து எந்த எடம் எந்தந்த இடத்துல எந்தந்த இது இருக்குங்குளோ அது எல்லாமே வந்து பார்த்தம்னா நல்லா புகைப்படம் எடுத்து இது பண்ணுவேன் வெளியில் வந்து போனோமுன்னா கோவிலுங்க பிரசித்தி பெற்ற கோவிலுங்கெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா எடத்திலேயும் வந்து நம்ம சுற்றிப் பார்த்துட்டு எல்லாமே வந்து புகைப்படம் எடுத்துக்குவேன் இன்னும் வேறு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கெடைச்சு இன்னும் நல்லா இதாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துலையும் போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சு எல்லாமே வந்து நம் நம் என்னுடைய யூஸுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும் நானும் மக்கள் கிட்டே வந்து நல்லா நாலு பேர் கிட்டே இதெல்லாம் காட்டுவேன் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்து பயன்படும்